இப்போ பார்த்தீங்கனா எங்கள் ஊரு சின்ன கிராமம்தாங்க ஒரு அழகான ஊர் நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் அங்காளி பங்காளி தான் அங்கே இருக்குகிறோம் வேறு யாரும் வெளியாட்கள்லாம் யாரும் இல்லை அதனால் எங்கள் குலதெய்வம் வந்து திரௌபதி அம்மன் அங்கே திருவிழாவை பார்த்தீங்கனா எப்பொழுதும் நம்ம சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம பண்ணுவோம் நைட்டுலாம் கண்ணு முழிச்சு பண்ணுவோம் கப்பற எடுப்போம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நிறையாவே இருக்குது சொந்த பந்தங்களை எல்லாரையும் நாங்கள் வரச்சொல்லிருவோம் வர சொல்லிகிட்டு மூணு வேலை சாப்பாடு பொதுவுலே அங்கே வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்கள் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காவ ஒரு மூணு நாள் நடக்கிற இதுக்கு சாப்பாடெல்லாம் பொதுவாக ஒரு சமையக்கார வச்சு சமச்சுருவோம் நைட்டு பார்த்தீங்கனா இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி அந்த மாதிரி அது மாதிரி அடுத்த நாளே எ ஒரு பூரி போட்டுப்போம் இட்லி சும்மா எல்லாம் பசிக்கு தான் எல்லாரும் இப்போ வீட்டில் ஒவ்வொருத்தவங்க தனிதனியாக சமச்சுக்கிட்டு இருந்தாங்கனால் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காவ சிம்ப்ளாக இருந்தாலும் நல்லா பண்ணிருவோம் சாமி தூக்குறதை பார்த்தீங்கனா எங்கள் பசங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்கள் தான் எல்லாரும் ஒரு ப இருபது பேர் இருக்கோம் நாங்கள் இருபது இருபத்தஞ்சு பேரு ஜாலியாக ஏ நீ வெடி வாங்கிட்டு வாடானா நம்ம சொன்னோம்னா உடனே கேட்பாங்க வெடி வாங்குகிறதுக்கு ஒரு ஆளு மாலை வாங்குகிறதுக்கு ஒரு ஆளு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளு தனி தனியாக நம்ம அப்படே பிரிச்சு விட்றது அவங்க அவங்க இதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அப்பறம் சாமி ஏற்பாடுக்கு காப்பு கட்டுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு சாமி தூக்கறப்ப நம்ம அந்த ட்ரம்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸு கொஞ்சம் நல்லா வந்தவங்கள பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காவ பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா சாமி தூக்குவோம் நைட்டு ஒரு மணிக்கு கப்பற எடுப்பாங்கள் அது வீட்டுக்கு வீடு ஆடி எல்லாருக்கு குறி சொல்லி எல்லாருக்கு துந்நூறு பூசி விடுவாங்க துந்நூறு பூசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கப்பற இறக்குவாங்க அதுக்கப்புறம் திருப்பி கரகம் எடுப்பாங்கள் கரகம் எடுத்து வீதியெல்லாம் ஆடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு பசங்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாணுங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரம்ஸ் ஆடிக்கிட்டு ஜெகஜோதியாக இருக்கும் ஊர் மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த மூணு நாளைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் பார்த்தீங்கனா சே இப்படியே இருந்தால் நம்ம ஊரு எப்படி இருக்குதுன்ட்டு அந்த திருவிழா மூணு நாளைக்கு மட்டும் தான் எல்லாரும் வருவாங்கள் அதுக்கப்புறம் அவங்க அவங்க சென்னைக்கு கோயம்புத்தூர் ஃபாரின் போகிறவங்க ஃபாரின் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஊரில் இந்த பெரியவங்க மட்டும் கொஞ்ச பேர் இருப்பாங்கள் அதுக்கப்பறம் பார்த்தீங்கனா இப்போ திருவிழா முடிஞ்சதுக்கு அப்பறம் எல்லாத்தையும் வரவு செலவு கணக்கு பார்ப்போம் யார் யாரு எவ்வளோ செலவு பண்ணிருக்கா எவ் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு இந்த வருஷம் பார்த்தீங்கனா கொஞ்ச நல்லாவே பண்ணிருந்தோம் வெடி வாங்குனது அது இதுன்ட்டு நல்லா செலவு பண்ணி நல்லா பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த திருவிழா கணக்குலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒருநாளு அடுத்த இதுக்கு காப்பு அறுக்குவோம் காப்பறுக்குறப்ப கிடா வெட்டி தான் காப்பறுக்கணும் கிடா விருந்து கடைசி நாள் பார்த்தீங்கனா ஒரு நாலஞ்சு கிடா வாங்கி வெட்டிருவோம் வெட்டி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி ஆகும் சாப்பாடு போட்டு எல்லாரும் வந்து சாப்பாட்டுட்டு நல்லா திருப்தியாக ஒரு திருப்தி இருக்கணும் வந்தாங்களா வந்தவங்களை கவனிச்சு சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்ங்கிறது தான் நம்மளோடய ஒரு தாட்டு பாத்தீங்கனா அப்பறம் திருவிழா முடிச்சு எல்லாத்தையும் காப்பறுத்து எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பெரியவங்க மட்டும் அங்கே இருந்துகிட்டு சின்ன சின்ன இதுலாம் ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு அப்படியே போவோம் இதாங்க எங்கள் ஊரில் நடக்குகிற சுவாரஸ்யம்